இங்கே வந்து அருகிலுள்ள நகரங்கள் அல்லது டவுன் பஸ்ஸில் செல்லும் போது இப்பெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் வந்து டவுன் பஸ்னால் அது குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் வரும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு தான் அந்த பஸ் வரும் அதை விட்டால் அவ்வளவு தான் அதுக்கடுத்து ரெண்டு மணி நேரமோ அதுக்கேற்ற மணி நேரமோ டைமுக்கு டைம் தான் பஸ் அதே மாதிரி போகும் போது எல்லா ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப ரொம்ப அவதிப்படறாங்க கரெக்ட் டைமுக்கு போக முடியல அதனால் ஸ்கூலேயும் வந்து பிரச்சனை காலேஜிலேயும் பிரச்சனை வேலைக்கு போகும் போதுலேயும் பிரச்சனை வருது பஸ்சும் வந்து ஒரு ப்ராப்பராக வச்சிக்க மாட்டறாங்க க்ளீனாக இருக்காது அழுக்காகவும் அங்கங்கே ஓட்டை கம்பியெல்லாம் நீட்டி அது ஒரு மாதிரி இருக்கும் டைமுக்கு செல்லாமல் சில நேரத்தில் சுற்று பஸ் கூட இருக்குது அது வந்து அது சிலர் பொருட்படுத்தாமல் நடந்து கூட சில பேர் போகிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு டைமும் ரொம்ப லேட்டாகுது அவங்க போகிற சீக் போகிற சீக்கிரம் இடம் கூட வந்து இதுவாகுது அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு டவுன் பஸ்ஸில் காசு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது உமன்ஸ்குல்லாம் ஃபிரீயாக இருக்குங்குறதினால ரொம்ப ரொம்ப லேட்டாகவும் போகக்கூடாது இல்லையா கரெக்ட் டைமுக்கு வரணும் கரெக்ட் டைமுக்கு போகணும்